ஹலோ கோமதி ஹோட்டலுங்களா என்னங்க நாங்கள் இட்லி கேட்டுருந்தால் நீங்கள் பொங்கல் கொடுத்து விட்டுருக்குறீங்க நாங்கள் மே வடை கேட்டுருந்தால் பருப்பு வடை கேட்டுருந்தால் நீங்கள் மெதுவடை கொடுத்து விட்டுருக்குறீங்க நாங்கள் எப்படிங்க சாப்பிட்றது எல்லா வயசானவக அதுவுமில்லாமல் ப்ரெஷர் வந்துருக்குது ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாதுன்னு சரி இட்லிக்கு ஆர்டரை போட்டுருந்தால் நீங்கள் இப்படி பண்ணி வச்சுருக்குறீங்க ஏங்க நீங்கள் ஸாரி சொன்னால் அது இப்போ இப்போ லேட் நைட்டில் நாங்கள் எப்படிங்க யா யார்ட்டிங்க நாங்கள் கேட்கறது நாங்கள் இப்போ இன்னும் லேட் நைட்டில் நாங்கள் எந்த ஹோட்டலுக்குப் போகிறது அது பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை அனுப் அனுப்பிச்சு விட்றதில்லையா இப்படி இருந்தால் நீங்கள் எப்படிங்க நல்லா ஹோட்டல் நடத்துவீங்க இப்படி தப்பு தப்பாக நீங்கள் கொடுத்து விட்டுருக்குறீங்க நாங்கள் இட்லி கேட்டால் நீங்கள் பொங்கலை கொடுத்து விட்டுருக்குறீங்க இது இவ்வளோ லேட்டுல நாங்கள் என்ன பண்றது என் எல்லா கடையெல்லாம் சாத்தியிருக்கு லேட் நைட்டில் நாங்கள் எங்கே போய் வாங்கி என்ன பண்றது ஏங்க நீங்கள் நீங்கள் மறுபடியுமும் நீங்கள் வந்து கொடுத்து விட்றோன்னு சொல்கிறீங்க ஸாரி சொல்கிறீங்க நீங்கள் ஸாரி சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் நீங்கள் கொடுத்து விட்றதுக்கும் இன்னும் ஒரு மணிநேரம் ஆயிடும்ல எப்படி நாங்கள் என்னதான் பண்றது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துவுட்ற வழியை பாருங்கள் ரொம்ப சங்கடமாக இருக்குது ரெகுலராக நாங்கள் உங்கள்ட்ட வாங்கிட்டுருக்குறோம் இப்படி நீங்கள் மாற்றி இப்படி கொடுத்துட்டிங் நாங்கள் உங்களை நம்பித்தானே சரி மணி ஒரு எட்டு மணிக்கு நீங்கள் ஆட்ரை சொன்னாலும் நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு எல்லாம் கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடுவீங்க தானே நாங்கள் உங்கள்கிட்ட ஆட்ரை கொடுத்தோம் கடைசியில் இப்படி பண்ணிவிட்டீங்களே ஏங்க நீங்கள் வந்து புது மாஸ்டர்ன்னு சொல்கிறீங்க புது ஆளு அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள்தான் வந்து அவர்கிட்ட கரெக்டாக சொல்லணும் இவங்க ரெகுலர் கஸ்டமரு இவைகளுக்கு கரெக்டாக நீங்கள் அனுப்பிச்சுடணும் நீங்கள் தான் கரெக்டாக சொல்லி நீங்கள் அனுப்பிச்சு விட்ருக்கோணும் இப்போ பாரு கடைசியில் எங் நாங்களும் பசியில் கிடக்குறோம் மாத்தரை வேறே போடணும் எத்தனை சிரமமா இருக்குது எங்களுக்கே கஷ்டமாக இருக்குது உங்களை ஏன்னா இத்தனை வருஷமா நீங்கள் தான் கொடுத்து விட்டுருக்குறீங்க ஒரு ஆட்ரை போட்டால் கரெக்டாக நீங்கள் கொடுத்துடுவீங்கன்னு உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது இருந்தங்கடுத்து நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆட்ரு போட்டுகிட்டு இருக்கிறோம் சரிங்க இப்போ என்னங்க பண்றது கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எப்படியோ சீக்கிரம் எங்களுக்கு வந்து சீக்கிரம் அனுப்பிச்சு விட்ற மாதர புது ஆள்கிட்ட சொல்லி வைங்க சொல்லுங்கள் இனிமேல் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஆட்ரை கொடுத்தா கரெக்டாக கொடுங்க நாங்கள் வடை பருப்பு வடை கேட்டால் நீங்கள் மெதுவடையை இப்படி ஆயில் ஐட்டமாக பொங்கல் ஆயில் ஐட்டம் இப்படி அனுப்பிச்சு விட்டுட்டீங்களே பரவாயில்லைங்க இந்த ஒரு தடவை பரவாயில்லைஅடுத்த தடவையெல்லாம் நாங்கள் ஆட்ரை கொடுத்தா கொஞ்சம் கரெக்டாக அனுப்பிச்சு விட்ற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மாதிரி மிஸ்டேக் வராத வரக்கூடாது சரிங்களா சரிங்க அனுப்பிச்சு விடுங்க